நான் பேருந்தில் வந்து எங்கே பயணிப்பேன் அப்படின்னா ஜன்னலுக்கு ஓரமாக அதுக்கப்றம் முன்னாடி ஒரு சில நேரம் அதிகம் பேர் ஏறிட்டாங்கன்னா வந்து நம்மளுக்கு எடம் அவ்வளோவா கிடைக்காது அப்போ முன்னாடி வந்து அந்த டிரைவருக்கு பக்கத்தில் உள்ள அந்த இதில் உட்கார்ந்து அந்தமாதிரி நிறையா நாட்களில் வந்து நடந்திருக்கு ஓட்டுனரோட இருக்கைக்கு பக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்திருப்பாங்க இடம் இல்லாதப்போ ஸோ அந்தமாதிரி நான் வந்து நிறைய நாள் வந்து இருக்கையிலும் உட்காந்துருக்கேன் ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக அதிகமாக நம்மளோட இடங்களும் வந்து என்னாகும்னா மாறிக்கிட்டே இருக்கும்